எங்களுடைய கலாச்சாரத்தை வந்து பார்க்கும்பொழுதுங்க எந்த எந்த புராணம் வந்து பார்த்தீங்ன்னா இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எழுச்சியை கொண்டு வந்ததுனு பார்த்தீங்ன்னாங்க அது வந்து நம்ம ராமாயணம் மகாபாரதம்தாங்க இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு தத்துவமான ஒரு ஒரு இதிகாசம்னு சொல்லக்கூடிய அந்த ராமாயணம் மகாபாரதத்தில் வரக்கூடிய கதைகளை வந்து பார்க்கும் பொழுதுங்க இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் வாழணும் அப்படிங்குறத பற்றிங்க நம்மளுக்கு கதையாக நிறைய பெரியவங்கள்லாம் சொல்லியிருபாங்க அதனால அது பார்த்தீங்ன்னா அந்த காலத்திலயிருந்தே இந்த பெரியவங்க இந்த ராமாயணம் மகாபாரதம் கதையில் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்தலாம் சொல்லும்போதுங்க நாம் அவங்கள போல ஒழுக்கமாக வாழணும் அதேமாதிரி வீரமாக இருக்கணுங்குறத பற்றியெல்லாம் நமக்கு சிலது தெரிஞ்சிக்கிறோங்க அதனால எங்கள் சா மிகப்பெரிய வரலாற்றில் ஒரு மிக பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதை எழுச்சி ஆளுமையை ஏற்படுத்திய ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு வரலாற்று அந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்ன்னாங்க இந்த ராமாயண கதைகளும் மகாபாரத கதைகளும் பெரியவங்கயெல்லாம் சொல்லி அதை அவங்களையெல்லாம் ஒருங்கிணைத்ததுதாங்க